ஹலோ தேவதை ரெஸ்ட்டாரெண்ட்டுங்களா அண்ணா நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக ஆர்ட்ரு பண்ண பு ஃபுட்டில் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்ஸாயிருச்சிங்கணா ஆமாங்கணா இப்போ அதுலாம் வந்துட்டு நான் சொல்றேங்ணா நான் வந்துட்டு ஓ ஒரு ப்லேட்டு சிக்கன் பிரியாணி அது என் சில் சிக்கன் சில்லி ஆட்டுக்கால் சூப் இதெல்லாம் சொல்லி இருந்தேங்ணா இப்போ இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சில்லி வந்து பார்சல் வர்லங்ணா ஆமாங்கணா இப்போ சில்லி பார்சல் வர்ல அதோட எனக்கு எக்ஸ்ட்டாவாக இப்போ வந்து ஒரு ஆம்லேட்டும் ஒரு ஹாஃப் பாயில்லும் போட்டு கொடுக்கோணுங்ணா ஆமாங்கணா எக்ஸ்ட்டாவாக ஆ ஓகேங்கணா அதோட எங்களுக்கு ஒரு மாஸா பாட்டலும் ஆ ஒரு மாஸா பாட்டில் போதுங்கணா ஓகேங்கணா ஓகேங்கணா எவ்வளோ நேரம் ஆகுங்கணா ஓகேங்கணா ட்வென்ட்டி மினிட்ஸ் ஓகேங்கணா தேங்க் யூங்ணா தேங்க் யூ